நான் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு பிளாகராக இருக்கேன் என்னோட எழுத்துப் பணி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு அதனால வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து என்னால் சமூகத்துல கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன்